எழுதுகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எழுதுகிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாத்திலேயும் சில வரைமுறைகள் இருக்குது ஃபர்ஸ்ட் எழுதும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ண விஷயம் என்ன அப்படினா இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படினு கொடுப்போம் முன்னுரை அப்படினு கொடுப்போம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் தி பேரக்ரஃப்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து என்ன அப்படினா வந்து மைய கருத்து அந்த அந்த கோட்பாடில் சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தீங்க அப்படினா முடிவுரை அப்படினு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம எழுதும் போது ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பின்பற்றுறோம் அப்படினா எல்லாத்துக்குமே வந்து வரைமுறை அப்படின்றது எப்பயுமே இருக்கும் வரைமுறை இல்லை அப்படினா யார் வேணாலும் எப்படி வேணாலும் எழுதிவிடுவாங்க ஸோ இந்த வரைமுறை இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன ஆகிடுனா அண்டர்ஸ்டேன்ட் பண்ணலாம் ஸோ முன்னுரையை பொறுத்தவரைக்கும் என்ன கொடுக்கணும் அப்படினா எந்த டாபிக் பற்றி நீங்கள் சொல்ல வரீங்களோ அதை பற்றி மெய்னான ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் கொடுத்துர்ணும் நடுவில் பார்த்தீங்க அப்படினா மிட் ஆஃப் தி பேரக்ராஃப் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான சபோர்ட்டிவ்வான வேர்ட்ஸெல்லாம் நீங்கள் வந்து சென்டென்ஸெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணுனால் செயின் கனெக்க்ஷன் என்னென்றது புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு அடுத்து கன்க்குளூஷன் பார்ட் பார்த்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் வந்து உங்களோடய பெர்ஸ்பெக்டிவ்வில் சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்கள் சொல்லிவிடணும் ஸோ இப்படி மூணாக நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணுனால் மற்றவங்க படிக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும் எழுதும்போது சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படினால் என்னென்ன பின்பற்றணும் அப்படினா எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் ரெண்டாவது வந்து அதோடய ப்ரசென்டேஷன் வந்து கரெக்டான ஆர்டராக இருக்கணும் மூணாவது வந்து என்ன சொல்ல வரீங்களோ அது வந்து ரிலேட்டடாக இருக்கணும் கோ ரிலேட்டடாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி எதாவது சொல்கிறேன் அப்படினா அந்த ஸ்டோரியோடய ஆர்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு கேரெக்டரை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த கேரெக்ட்டரை பற்றி சொல்லாமல் வேறு எங்கங்கேயோ கதை போச்சு அப்படினா நல்லாவே இருக்காது ஸோ டாபிக் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எந்த டாபிக் எடுக்கணும் அப்படிங்குறது டாபிக் இல்லாமல் வேறு எதாவது வந்து கவிதையாக எழுதுகிறோம் அப்படினா வந்து கவிதைக்கான அந்த ரிதம் இருக்கணும் ரிதம்னால் எப்படி சொல்கிறது அப்படினால் அந்த வார்த்தை வந்து உச்சரிப்பு வந்து எப்படி வந்து ரைமிங்கோடு முடியுது அப்படின்றது இருக்கணும் அதே எக்ஸாம்பிள் வந்து ஜானி ஜானி எஸ் பாப்பா அதையே நம்ம சொல்லிக்கலாம் வேறு எதுவும் நமக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எழுதும்போது பின்பற்றவேண்டியது என்னென்னால் எங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்கேயிருந்து முடிக்கணும் எங்கேயிருந்து பஞ்ச்சுவேஷன் மார்க்ஸ் கொடுக்கணும் அப்டின்றது ரொம்ப முக்கியம் பஞ்ச்சுவேஷன் மார்க்ஸ்னால் எங்கே புள்ளி வைக்கணும் எங்கே கமா போடணும் ஏன் அதை கொடுக்கணும் அப்படினா ஒரு ரீடர் வந்து ஒரு ஆத்தர் வந்து எழுதுகிறாரு அப்படினா அதுக்கான எமோஷன்ஸ் வந்து எங்கிருந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படினா இந்த பஞ்ச்சுவேஷன் முலிமா எங்கே நிறுத்தி பேசணும் எங்கே வந்து ஃப்ளோவில் கன்டினியூ பண்ணணும் அப்படின்றது ஸோ இந்த இது தான் வந்து முக்கியமாக எழுத்துக்கு வந்து நம்ம கடைபிடிக்கிற விஷயங்கள்